மேம் ஆ ஓகே மேம் மேம் நாங்கள் இந்தமாதிரி தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு போகணும் நீங்கள் வந்து உங்கள் காரை வேன் இது எதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா மேம் மேம் நான் ஃபேமிலியோடு போகிறேன் டென் மெம்பர்ஸ் வருவாங்க ஆமாம் மேம் எங்களுக்கு வந்து சின்ன காரெல்லாம் வேணாம் மேம் ஆ ஓகே மேம் அது ஓகே எப்படி எனக்கு வந்து நான் வந்து ஸ்டே பண்ணுவேன் மேம் மார்னிங் வந்து எயிட் ஓ க்ளாக் ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக் பிக்கப் பண்ணிக்கோங்க ஸோ ஒன் ஆமாம் மேம் ஒன் டே ஃபுல்லாக எனக்கு இருக்கணும் நான் திரும்ப நைட்டு வந்து ட்ராப் பண்ணிடுங்க மேம் டிரைவரருக்கு ஆ ஓகே மேம் நோ ப்ராப்ளம் ஆறு மணிக்கு பிக்கப் பண்ணணும் மேம் மேம் ஒன் டே ஃபுல்லாக இருப்போம் மேம் இப்போ நான் ஃபேமிலியோடு போகிறேன் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும் ஆமாம் மேம் சிக்ஸ் டு சிக்ஸ் வச்சுக்கோங்க வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் டிரைவருக்கு ஆ ஓகே மேம் நோ ப்ராப்ளம் ம் எப்போ மேம் வந்து பிக்கப் பண்ணுறிங்க ஆ ஓகே மேம் ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க மேம் கும்பகோணம் மோதிலால் ஸ்ட்ரீட் ஆ ஓகே மேம் நார்த்

நயன் சிக்ஸ் டபுள் சவன் நயன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் மேம் ஆ ஓகே மேம் வந்து பிக்கப் பண்ணிக்கங்க ம் தேங்க் யூ மேம் ஆ ஓகே மேம்